நான் வந்து இந்த மாதுளஞ்செடி இந்த திராட்சை செடி அப்புறம் வந்து கொய்யாச் செடி இந்தமாதிரி நிறையா வளர்க்கணுன்னு விரும்புகிறேன் ஏன்னா அதமாதிரி தோட்ட பயிர் செடி என்னான்னு பார்த்திங்கன்னா கத்திரி வெண்டை கத்திரிலாம் நல்லா லாபங்க காணலாம் கத்திரி வந்து தினம் தினம் பறிச்சிவிட்டு போயிகிட்டு அங்கங்கே கமிட்டியில போடுவோம் மார்க்கெட்டில போட்டு அன்னக்கு தேவையான காசு அத்தியாவாசியப் பொருளை வந்து அப்படியே வாங்கிகிட்டு வந்துருலாம் பழங்கள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் செடி வளர்க்கணுன்னு ஆசை ஆப்பிள் வந்து நல்ல ஈல்டாக இருக்கு ஆப்பிளு அப்புறம் இந்த ஏதோ சப்பாத்தி பழத்துல இப்போ வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுறாங்க நாட்டு சப்பாத்தி வந்து சப்பாத்தி பழம்னு சொல்லுவாங்க அது வந்து ஹைப்ரிட்டில இப்போ ட்ரா ட்ராகன் ஃப்ரூட்டுனு ஏதோ பேர் வச்சு அது வந்து நல்ல லாபத்துக்கு போவுது அப்படின்றாங்க அதை அதை எப்படி ஈல்டு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நிறையா இந்த இந்த ஸ்டாம்ப் மாதிரி ஸ்டாண்டர்ட் போட்டு ஸ்டாண்ட் போட்டு ஸ்டாண்ட்டில ஏத்துறாக அந்த செடியை ஸ்டாண்ட்டில ஏற்றி அதுலருந்து பூ பூத்து காய் காக்கிது அது நல்ல ஒரு வருமானம் அப்படின்றாங்க அப்புறம் காய்கறி பார்த்தா வெண்டை பீன்ஸ் பீன்ஸ்லாம் ஒரு தோட்டப் பயிர்மாதிரி அழகாக போட்டுக்கலாம் அதெல்லாம் நல்ல ஈல்டு கிடைக்கும் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் அதுமாதிரி வெண்டக்காய் காய்க்கிறமாதிரி அப்புறம் பச்சை மிளகா பச்ச மிளகா வந்து பச்சை மிளகாய்லே நிறைய ரகம் இருக்கு சிறுவடை பெருவடைன்னு சிறுவடை வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் பெருவடை வந்து நல்லா நீட் நீட்டாக காய்க்கும் ரெண்டும் ஒரே ஈக்குவலாக மகசூல் கொடுக்கும் எல்லாமே நல்ல செடிகள் இந்த செடிலாம் ஏன் வளர்க்கறேன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனக்கு இயற்கை மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்கு விவசாயத்து மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்கதால் இந்த செடிலாம் நான் வளர்க்கணுன்னு ரொம்ப விரும்புகிறேன்